இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைங்க நாம் கேள்விப்பட்ட அளவுக்கு இந்தியாவிலிருக்கற தொழில் அதிபர்களில் டாட்டா நிறுவனம் ஒன்றுங்க அப்புறம் முகேஷ் அம்பானின்னு சொல்லிங்க அப்புறம் விஜய மல்லையா இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கறங்க வா வந்து வடநாட்டில் வந்து ஏகப்பட்ட தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்களாமாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு சரியானபடி பேர் தெரியாதுங்க இது வந்து நாம் கேள்விப்படுற அளவுக்கு டாட்டா குரூப் நிறுவனங்கள் அந்த முகேஷ் அம்பானி விஜய் மல்லையா இதுதான் நாம் கேள்விப்பட்டுருக்கறோம் அப்புறம் வந்து நம்ம மாவட்ட லெவலில் வந்து இந்த லட்சுமி மில்ஸ் குரூப்புகள் அது இதுன்னு சொல்லி சொல்லுவானுங்க எல்எம்டபுள்யூ பிரி இது லட்சுமி மில்காரரு இதுதான் பெரிய ஆளுகள் வா நிறுவா பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாருங்கள் அதுபோகலை பாக்கி வந்து எங்களுக்கு வந்து தெரியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு லட்சுமி மில் குரூப்பு இந்த எல்எம்டபுள்யூ இந்த கேஜி குரூப்புங்க எங்களுக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு அதுபோக எங்களுக்கு பெரிய நிறுவனம் பற்றி தெரியாதுங்க